நாங்கள் கடல்ல தாங்க வாழ்க்கை சின்ன குழந்த பிறந்து விழுந்த உடனேயே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கையை பிடிச்சுக்கிட்டு கடல் மாதாவை பாருடா கடல்ல தண்ணியில் கையெல்லாம் வையிடான்னு இழுத்துட்டு போவாங்கள் இப்படி எங்கள் வாழ்க்கையே கடல்லங்கிறபோது நாங்கள் எப்படிங்க தண்ணீரை பார்த்து பயப்படுவோம் எனக்கு அப்பா தாங்க எனக்கு தண்ணியில நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தார் ஏன்னா நாங்கள் கா தா மீன் பிடிக்க போவோம் சில நேரத்தில் தவறி விழுவோம் படகு வீணாக போனுச்சின்னால் தண்ணியில முழுகும் அதிலிருந்து தப்பிச்சு வர்றது எப்படிடானு தான் சின்னக் குழந்தையிலயே என்னை மல்லாக்க தண்ணில படுக்கப் போட்டு சின்ன வயசிலையே தண்ணியில நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு இதுதாங்க எங்களுடைய வாழ்க்கைங்கிற போது நாங்கள் எப்படிங்க நீச்சல் கத்துக்காமல் இருக்க முடியும் இப்படி தண்ணீரைப் பார்த்து பயப்படுவீங்களா அப்படிங்கிறத விட தண்ணி தான் வாழ்க்கையேங்கிறதனால நாங்கள் தண்ணியைப் பார்த்து பயப்படுறது இல்லைங்க தண்ணியிலயே மிதப்போம் தண்ணியிலயே நீச்சல் அடிப்போம் பக்கத்தில் நாகப்பட்டினத்தில இருந்து வேதாரண்யம் வேதாரண்ய இருந்து நாகப்பட்டினம் எங்கள் குடும்பமே தண்ணியில இருக்கிற ஓரத்தில் கடற்கரையில் கிடக்கிறதுனால பயந்தது கிடையாதுங்க சுனாமி வரும் இது மாதிரி பல ஆழிப்பேரலை எல்லாம் வரும்பாங்க அப்போ எல்லாம் நாங்கள் பயந்தது கிடையாது அலையை பார்த்தோ தண்ணியை பார்த்தோ பயந்தா எங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியுமாங்க நீச்சல் கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா பிறக்கறப்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது கடல் மாதா இப்படி தாங்க எங்கள் வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்குது என்னை மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தன பேருமே நீச்சல் கத்துக்கிட்டவங்கள் தான் ஏன்னா பிழப்பே அப்படி இருக்கும் போது நீச்சல் கத்துக்காமல் எப்படிங்க வாழ முடியும் இதுதானுங்க வாழ்க்கை அதனால் நீச்சல் கத்துக்கிறது வந்து எங்களுக்கு வாழ்க்கைங்கிறதனால நாங்கள் எல்லாரும் கத்துக்குவோங்கள்